நான் ஓவியம் வரைவதில் முறையான கல்வி எதுவும் பயிலல சின்ன வயசுலேருந்து பெயிண்ட்டிங்குன்னா வரைகிறது கொஞ்சம் ஆர்வமாக இருப்பேன் ஸோ அதனால அப்பப்போ எதாவது ட்ரை பண்ணுவேன் அப்புறம் அதில் இன்னும் ஆர்வம் அதிகமாகி அவுட்லைன் வரைகிறது அப்புறம் கலரிங் கொடுக்குறது ஸோ அப்டியே அது ஒரு என்னோடய ஹாபியாக நான் அதை வெச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ கல்வி இல்லைனாலும் பரவாயில்ல பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அந்த கரெக்ட்டான உருவத்தையோ அந்த கலையை வந்து உண்மையான கலையை நம்ம கொண்டுட்டு வர முடியும் இல்லைனா பெயிண்ட்டிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கல்வி கற்று வந்தோம் அப்படினா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டெக்னிக்கலாக நம்ம அதை வரையும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய உண்மை அழகு அப்படியே இறுக்கி இயற்கையான ஒரு வரைபடத்ததை நம்பளாட்ட கொடுக்க முடியும் ஒரு கலையை கொடுக்க முடியும் ஸோ நான் இன்னும் அதுக்காகதான் படிக்கலாம் அது சம்மந்தமாக படிக்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்ருக்கிறேன் பார்க்கலாம் ஸோ படித்தாக்கா இன்னும் நான் பெஸ்ட்டான ஓவியத்தை வரைய முடியும்னு நான் நம்புகிறேன்